நான் அதிகம் எழுத விரும்புவது தனிமையில் இருக்கிறப்போ கவிதை எழுதுவேன் அடுத்து சமூகத்துக்கு வந்து குழந்தைகள் இளம் வயிசில் வந்து கல்யாணம் பண்ணுறத நிறுத்தணும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா வீட்லேயும் வந்து பெண் பிள்ளைகள் வந்து படிக்க வைக்கணும் அதிகமாக வந்து எந்த இடத்துலையும் ஜாதி எதுவுமே பார்க்கக்கூடாது இது எல்லாம் வந்து சமூகத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்